ஹலோ சார் குட் மார்னிங் சார் சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் ஜி வி மார்க்கெட்ஸ் தான் பேசுகிறோம் உங்களுக்கு என்ன வேணும் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகேங்க சார் ஆ இருக்குது சார் நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு ரெடிமேடுக்கும் நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்குது ஸோ ரெடிமேட்ஸை பற்றியும் நிறையா குவான்டிட்டியில் இருக்குது சைஸ்ஸும் வெவ்வேறு சைஸ்லேயும் இருக்குது ஸோ எல்லாமே அவைலபிள் தான் சார் ஸோ உங்க நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும் சார் எவ்வளோ எவ்வளோ பேர் என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில சொல்கிறேன் சார் முந்நூறு பேர் அந்த அன்னைக்கு நைட்டுக்கு மட்டும் தானே சார் சார் சப்பாத்திலேயே பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா பிராண்ட் இருக்குது சக்தி அந்த பிராண்ட் இருக்குது சின்னு அப்படினு இன்னொரு பிராண்ட் வந்து இது வந்து புது பிராண்டு இப்போ தான் வந்து ஒவ்வொரு மார்க்கெட்டாக சேல் பண்ணிட்டுருக்காங்க அதுவும் இல்லாமல் இ இதுக்கு முன்னாடியிலலாம் பார்த்தீங்கன்னா நம்மள்லாம் மாவு வந்து க பாக்கெட்டாக வாங்கி அதுக்கப்புறம் கையில் பெசைஞ்சி அதுக்கப்பபுறம் கொடுப்போம்ல சார் ஸோ அந்த இது இல்லாமல் இந்தமாதிரி ப ரெடிமேட் சப்பாத்திலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இதில் இந்தமாதிரி நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது இது இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு பிராண்ட்ஸ் இருக்குது பட் ஆனால் அந்த பிராண்டிலலாம் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த டாப் த்ரீ இப்போ நான் சொன்னேன்ல சார் டாப் த்ரீ அந்த டாப் த்ரீ பிராண்ட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டியும் நல்லா இருக்கும் அது இல்லாமல் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் சார் ஆ ஓகே சார் சார் குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சேம் குவான்டிட்டி எல்லாத்துலேயும் குவான்டிட்டி இருக்கும் சார் ஒரு பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருக்கும் அதான் இருபத்தஞ்சு தான் இருக்கும் ஒவ்வொரு பாக்கெட்லேயும் எல்லா பிராண்ட்லேயும் அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா வந்து குவாலிட்டி வைஸ்ஸும் நல்லாயிருக்கும் காஸ்ட் வைஸ்ஸும் நல்லா இருக்கும் சார் இதை விட அதாவது மற்ற ரெண்டு பிராண்டை கம்ப்பேர் பண்ணுறப்ப அன்னபூர்ணா வந்து ஒரு ஃபைவ் ருப்பீஸ் அதிகமாக வரும் அது ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்கும் அதோடய டேஸ்ட் வந்து குறையாம சூப்பராக இருக்கும் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் சார் ஸோ அதனால் ஒரு ஓகேங்க சார் சார் முந்நூறு பேருக்கு வாங்குகிற மாதிரி இருந்தால் ஆறு பாக்கெட் வாங்கணும் ஒரு பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எரநூத்தம்பது ரூபா வருது சார் ஸோ அப்போ ஆறுன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐந்நூறு ஆகிரும் சார் உங்களுக்கு

சார் நீங்கள் எப்போது உங்களுக்கு வேணும்ன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆ ஓகே சார் நீங்கள் வந்தும் வாங்கிக்கிலாம் இல்லைனா உங்களுக்கு ஜிபே அந்தமாதிரி அக்கௌண்ட் இருந்தால் அதில் சென்ட் பண்ணி விட்டீங்கன்னா நாங்கள் டோர் டெலிவரி கூட பண்ணுற ஆப்ஷன் இருக்குது அதுக்கூட நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம் ஓகே சார் கண்டிப்பாக வாங்க சார் ஓகே சார்